நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தாக்கா சுகாதார துறையின்னு பார்த்தாக்கா ஜிஹெச் இருக்குது அது நல்லா வந்து கொரோனா பீரியடில் வந்து நல்லா கவனிச்சாங்க மாத்திர மருந்து சாப்பாடு ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வந்தால் தனியாக வச்சு ஒரு இருபது நாளைக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு தனியாக வச்சு பராமரிக்கிற அளவுக்கு கவுர்மெண்டில் இருந்து மாத்திர மருந்து பெட்டு வசதி ஊசி எல்லாமே போட்டு நல்லா பார்த்துட்டாங்க அதில் சில பேர் தாக்கு பிடிக்க முடியாம தனியார் ஆஸ்ப்பத்திரிக்கு போகிறனுலாம் போனாங்க இல்லாத கூலிகாரர்லாம் என்ன பண்ணுறது ஜிஹெச்சு அது பரவாயில்ல வந்து சிறப்பாக முகாம் போட்டு கூட்டம் போட்டு அப்போ அப்போ டெஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு அனைவரும் வீடு வீடாக வந்து டெஸ்ட்டு பண்ணாங்க இல்லைனா நிறையா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு எதோ ஒரு நூற்றுக்கு ஒரு இருபது பர்சென்ட் மட்டும்தான் போச்சு அப்போவும் போக முடியும்னு சொல்ல முடியாது ஒரு இருபது பர்சென்ட் போச்சு எண்பது பர்சென்ட் காப்பாற்றினாங்க சுகாதாரங்கிற முறையில் வந்து மருந்து மாத்திர கொடுத்து சுத்தம் பத்தமாக வச்சுக்க சொல்லி இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட கூடாது இந்த கசாயம் டெய்லியும் குடிங்க இந்த மாத்திர சாப்பிடுங்க ஒருத்தருக்கிட்ட பேசும் போது தும்மினா கையை வைங்க அதெல்லாம் வந்து நர்ஸ்ங்க டாக்டர்ங்க அப்போ அப்போ நம்மளுக்கு மைக்கு போட்டு ஒரு வண்டியில் போட்டு சந்து பொந்தெல்லாம் ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அதனால் தான் நிறையா உயிர் இப்போ காப்பாற்ற பட்டுருக்குனு வச்சுக்குவேன் சுகாதாரம் மட்டும் பரவாயில்ல இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இப்போ நம்ம டிஎன் பாளையமெல்லாம் ஓரளவுக்கு நிறையா உயிர் காத்துருக்குறாங்க இந்த ரெண்டு வருடமா பாதுகாப்பு நம்ம வெளியிலே ஜனங்களையும் ஒரு கடை கன்னிக்கு போகாமல் பார்க்காம வீட்டோடு இருக்க சொல்லி வெளியே போக வேண்டாம் அதுக்கு உண்டான அரிசி பருப்பு எல்லாம் ஒரு நமக்குன்னு கொடுத்தாங்க உங்களுக்கு இல்லையா இந்தாங்க அரிசி ஒரு ஒரு சிப்பம் பருப்பு காய்கறியெல்லாம் கொண்டாந்து வெட்டி கொடுத்து நல்லா பாத்துகிட்டாங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது